என் ஃப்ரெண்ட்டு ஒரு புக்கு சஜ்ஜஸ்ட் பண்ணால் இது நல்லா இருக்கும் நான் படித்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோசமாக நான் ஏன் லைஃப்பில் சேஞ்சஸ் ஆன புக்கு இதுதான் நா முத்துக்குமார் என்ற அணிலாடும் மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எனக்கு கொடுத்தான் நா முக்க நா முத்துமுக்கார் எழுதினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவன் சொல்லியிருந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதனால் என் லைஃப் சேஞ்ஜ் ஆகிருச்சுன்னு அப்போ கொடுத்ததுல நான் வந்து படித்துப் பார்த்த கொஞ்ச நாள் வந்து எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது அதுக்கப்பறமா ஒரு பொயட்ரி லைன் வந்துச்சு அந்த ஸ்டேன்ஸாவ படித்து பார்க்கும் போது என்னறியாமல் நான் அழுதுட்டேன் என்னென்னா ஒரு ஒரு தந்தை வந்து தான் பையனுக்கு எழுதிய ஒரு பொயட்ரி லைன் அந்த பொயட்ரி லைனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்ககிட்டே ஒருத்தரு வந்து ஹெல்ப்பு கேட்டாருன்னா உங்ககிட்டே உங்களால் செய்ய முடியலைன்னு சொல்லாதீங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயாச்சும் போயிட்டு அந்த ஹெல்ப்பை போய் கேட்டு வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுங்க அவங்க படுகிற சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திச்சி நான் முத்துக்குமார் எழுதிய லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்திச்சி செகேண்டு என்ன சொல்லவரார்னா நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு போகும் போது அங்கே என்ன விஷயம் நடக்குதோ அதை நீங்கள் மறந்துட்டு நீங்கள் டேன்ஸ் ஆடுங்கள் வெக்கத்துவிட்டு ஆடுங்க அந்தமாரி ஒரு புதுப்புது எக்ஸ்பீரியென்ஸ்லாம் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி நீங்கள் நீங்கள் அந்த கூச்சத்தன்மையை வெளியே விட்டுருங்க அதெல்லாம் வந்து நா முத்துக்குமாருடைய செகேண்ட் லைன்லேருந்து இருக்குது அதே மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்ட் வந்து ட்ராவலிங் சொல்லியிருக்காரு ட்ராவெலிங் என்ன சொல்லிருக்காருன்னா நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது புதுப்புது விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுப்பீங்க நிறையா மனுஷங்க கிட்டேருந்து நீங்கள் புதுப்புது இத விஷயத்தை நீங்கள் கற்றுக்குட்டு இப்பிடிலாம் மனுஷங்க இருக்காங்க நிறையா நம்ம கற்றுக்கறதால ட்ராவலிங் மூலிம்மா தான் நம்ம இந்த விஷயத்தலாம் கற்றுக்க முடியுன்னு இந்த புக்கில் நா முத்து நா முத்துக்குமார் எழுதுனதில் எனக்கு பிடிச்சுருந்திச்சி ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிடிக்காம இருந்திச்சு இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு இந்த புக்கில் அணிலாடும் மூங்கில் இன்ற புக்கில் எனக்கு பிடிச்சிருக்கு